ஹலோ ஆமாம் மேம் ஓகே மேம் என்ன டேட்டில் வேணும் என்ன பிராண்ட்டில் வேணும் மேம் எல்ஜி சாம்சங் கோத்ரேஜ் இருக்கு மேம் நீங்கள் என்ன பிராண்ட்டு எதிர்பார்க்குறிங்க மேம் சிங்கிள் டோர்லையும் இருக்கு டபுள் டோர்லையும் இருக்கு மேம் ரேட் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இதாகும் மேம் ஒவ்வொரு பிராண்டை பொருத்தும் உங்களுக்கு என்ன டோர் வேணும் மேம் ஆ உண்டு மேம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு மேம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ்ன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சரி பண்ணிக் கொடுப்பாங்க மேம் இல்லை மேம் அட்டாச்டு தான் அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறமாதிரி இருக்கும் மேம் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதும் எதுவும் ஆகாது மேம் எந்தவொரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கே வந்து சரி பண்ணி கொடுக்கற வசதியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆ உண்டு மேம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறத இன்பார்ம் பண்ணிவிட்டிங்கனா உங்களுக்கு நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் எத்தனை லிட்டரில் எதிர்பார்க்குறிங்க மேம் ஓகே ஓகே மேம் எத்தனை லிட்டர் லேந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஆ ஓகே மேம் நீங்கள் இதுக்கான அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ தொளசண்ட் வருது மேம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போகுறதுக்கு ஒரு நான் உங்களுக்கு பில் சென்ட் பண்ணுறேன் மேம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிடிங்கனா உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிறலாம் மேம் ஓகே மேம் இதனால் உங்களுக்கு என்ன ஒரு ஆ ஓகே மேம்